நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து காட்டில் போய்ட்டு கொல்லையில போய்ட்டு பச்சை மிளகாவ பறிச்சுட்டு வந்து அது ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு வாரமா காய வைச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் கும்பலாக சேர்ந்து பக்கத்தில் கிராமத்தில் போயிட்டு நாங்கள் அந்த மிளகாத்தூள அரைப்போம் நீட்டு மொளகா வந்து காரம் கம்மியாயிருக்கும் குண்டு மிளகா குண்டு மொளகா வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக கிராமத்தில் உள்ளவங்க எல்லோருமே நீட்டு மொளகா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதில் நாங்கள் என்னன்ன சேர்ப்போனா நீட்டு மிளகா மல்லித்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் பொட்டு கடலை வெந்தியம் இந்தமாதிரியே நிறைய பொருட்கள நாங்கள் அதில் போட்டு அரைச்சி நல்ல மிதமான இதில் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக அந்தமாதிரி இருக்க பதத்தில் நாங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்து பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு இந்தமாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்போம் நாங்கள் அந்த குழம்புல சமைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாயிருக்கும் இதுதான் ஆரோக்கியம் நம்ம ஒடம்புத்துக்கு எந்த நோய் எது எதுவுமே வராது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதில் மஞ்சத்தூள் போடுறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதனால குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்